ஹலோ அம்மன் மெஸ்ஸுங்களா நான் சாப்பாட்டுக்கு ஆட்ரு பண்ணியிருந்தனுங்க அப்புறம் வந்து சா ஓ ஒன்று வந்து ஒன்று வராத இருக்குதுங்க எப்படி சாப்பிறதுங்க மோர் வரல கூட்டு வரல பொரியல் வரல வெறும் சாப்பாடும் சாம்பார் மட்டும்தான் வந்திருக்குது எப்படி சாப்பிட்றது நாங்கள் பணம் எல்லாம் கரெக்டாக கட்டிவிட்டேங்க நீங்கள் அனுப்பிச்சிட்ட இங்கே சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க சரிங்க சரி நாங்கள் வந்து வந்து வந்தால் சாப்பிட்டுக்கறேங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க சீக்கிரம் நான் காசெல்லாம் கரெக்ட்டாக கா அனுப்பிச்சி விட்டேங்க